ஹலோ சொல்லுங்கள் ஆமாம் மேம் நான் அந்த பேங்க்கோடய மேனேஜர்தான் பேசுகிறேன் உங்களுக்கு ஏதாவது வேணுமா நீங்கள் எந்த டிப்பார்ட்மெண்டில் எந்த காலேஜில் படிக்கிறீங்க ஓ யா எவ் எவ்வளோ லோன் வேணும் உங்களுக்கு நீங்கள் எந்த இயரு ஓ செகண்ட் இயரா ஏற்கனவே எதாவது இங்கே இந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா ஆ உங்கள் ரிலேஷன்ஸ் வச்சுருக்காங்களா ஏனால் அவங்கள வச்சுதான் உங்களுக்கு கார்டியனாக போட்டு உங்களுக்கு லோன் தர முடியும் இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்களுக்கு வேணும் வேறு ஏதாவது நான் கேட்குற சர்ட்டிஃபிக்கேட்டெலாம் எடுத்து வச்சுக்கோங்க இன்கம் சர்ட்டிஃபிக்கேட் கம் கம்யூனிட்டி ஆதார் ரேஷன் கார்ட் அப்புறோம் உங் உங்கள் ஐடி வேணும் உங்கள் ஐடி கார்ட் நீங்கள் அந்த காலேஜில்தான் படிக்கிறீங்கங்கிறதுக்காக எனக்கு வேணும் அப்புறோம் அந்த காலேஜில் படிக்கிறதுக்கான ஒரு சர்ட்டிஃபிக்கேட் வேணும் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணிக்கோங்க ஒரு மூணு நாளைக்குள்ளாரே கொடுங்க அப்போதான் உங்களுக்கு லோன் வந்து சீக்கிரம் கிடைக்கும் வேறு ஏதுவும் இல்லல்லை நீங்க படிச்சு முடிச்சதுக்கப்புறோம் லோன் வட்டி போட ஆரமிச்சுருங்க அப்புறம் நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிடலாம் எஜுகேஷன் லோனுங்கிறதுனாலே அப்புறம்தான் போடுவாங்க அதில் ஆ ஓகே தேங்க்யூ